அல்வா ஜாங்கிரி பால்கோவா குலோப் ஜாமுன் மைசூர் பாக்கு அதிரசம் சீனி உருண்டை ரசகுல்லா தேங்காய் பறை தேன் மிட்டாய் அஷோகா போளி சோமாஸ் பால் கொழுக்கட்டை ரவா உருண்டை கடலை உருண்டை கடலை மிட்டாய்